சார் அஞ்சலா ஏஜென்சியா சார் ட்ராவல் ஏஜென்சியா சார்

நாங்கள் கும்பகோணத்திலேருந்து பேசுகிறோம் மேம் ஆ சண்டே வந்து தஞ்சை பெரிய கோயில் வரைக்கும் போகணும் கார் வேணும் கார் வேணும் ஒரு அஞ்சு பேருக்குள்ளே வருவோம் ம் ஆமாம் மார்னிங் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு வந்தால் போதும் கும்பகோணம் மெயின் ரோடு தான் எனக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க மேம் அமௌண்டெலாம் எவ்வளோ ஆகும்

ஒரு மதியம் வரைக்கும் ஆகும் ஆ கொஞ்சம் குறைக்க மாட்டிங்களா

ம் சரிங்க சரி நான் அன்றைக்கி மார்னிங் காலையில் நான் கால் பண்ணுறேன் கரெக்டாக நீங்கள் இடத்துக்கு வந்துடுங்க ம் சரிங்கம்மா நான் காலையிலே கால் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எப்போன்னு சொல்லியிருங்க கரெக்டாக அந்த ப்ளேஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துடுங்க ம் ம் சரிங்கம்மா வேறு கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது பார்க்குக்கு அதை மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இல்லை பக்கத்தில் கொஞ்சம் ரிலேஷன் வீடிருக்கு அங்கே போகிற மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு அதுக்கு தனியாக ரேட் போடுவீங்களா ம் ம் சரிங்க ஆ சரிங்க மேம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்க நாங்கள் அன்றைக்கி வேணுங்கிறத காலையிலே மார்னிங் கால் பண்ணுறேன் நீங்கள் சொல்லிவிடுங்க சரிங்க ஓகே தேங்க்யூங்க